தமிழ்மொழி தமிழ்மொழி போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்கிறது இல்லை அப்படின்றத பற்றி நினைக்கும்பொழுது தமிழ்மொழியில் பிரதிநித் பிரதிநிதித்துவம் இருக்குது அருமையான மொழி நம்ம தாய்மொழி அந்த தாய்மொழியில் பேசவோ கற்கவோ எல்லாமே செய்துக்கறோம் அதே நேரம் அதை நான் கற்றுக்கும்போதோ எழுதும்போதோ பிறமொழியை நம்ம வந்து அதிகமாக நாடுகிறோம் நம்மளுதே ஒரு சாதாரண ஒரு இப்போ பேசும்பொழுது ஆங்கிலம் கலந்த தங்கிலீஷ் மாதிரி பேசிட்டிருக்கறோம் எல்லாத்துலேயும் ஆங்கிலம் கலந்து கலந்து தான் வருகிறது ஆங்கிலம் கலந்து வந்தாவது தமிழ் பேசும்போது தான் அது புரியுது சில இப்போவுள்ள ஜெனரேஷனு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏன்னா தூய தமிழில் பேசுனால் அது என்ன மொழின்னு நம்மளே திருப்பி கேட்கறாங்க அதே நேரம் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு க ஒரு இது ஊடகத்து வழியாக பார்க்கும்போது ஒரு செய்தி வாசிக்கும்போதோ ஒரு இடத்தை குறிப்பிடும்போதோ ஒரு செயலை செய் சொல்லும்பொழுதும் தமிழ் இங்கிலீஷு கலந்து வந்தால் தான் அது பிள்ளைங்களுக்கு புரியுது முக்கால்வாசி சொல்லும்போது அது ஆங்கிலத்தில் சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்வழி தானே அதுக்கு என்ன அர்த்தன்னு நம்மள திருப்பி கேட்கறாங்க டிக்ஷ்னரி எடுத்து படிக்கிற அளவுக்கு தமிழில் தள்ளப்பட்டிருக்கு ஆனால் தமிழை போல ஒரு இனிதான ஈஸியான மொழி இ நம்மள்ட்ட கிடக்கு ஆனால் அதை வந்து தேடி கண்டுப்பிடிக்கிற அளவுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் தள்ளப்பட்டிருக்கு இதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஒரு அரசாங்க இதில் எந்த இதுக்கு போனாலும் ஒரு அப்ளிகேஷனு ஒன்று ஒரு பேங்க்குக்கு போனாலும் ஒரு சலானை ஃபில் அப் பண்ணுன்னாலும் அது சலானை சலான் சொன்னால் புரியுது அது பணப்பரிவிர்த்தனை பரிவர்த்தனை பே தாள் தாங்கன்னா அவங்களே முழிக்கின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இதுதான் நிலமைக்கு ஊடகங்களும் சரி அதை தெளிவுப்படுத்த மாட்டேறாங்க எல்லா இடத்துலேயும் ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி தமிழில் பிற இன வெளிநாட்டிலேருந்து இந்த இலங்கையில் இருக்கட்டும் இலங்கை தமிழ்மொழி இப்போ சைனாக்காரங்களாக இருக்கட்டும் மற்ற மாநிலத்துக்காரங்கள் மற்ற நாட்டுக்காரங்கள் தமிழ் போல் இனிது யாரு உண்டோன்னு சொல்லிட்டு அதில் வாஞ்சையாக இருந்து தேடி தேடி படிக்கிறாங்க நம்ம படிக்காத பல நூலகங்களை கூட அவங்க படித்து இதில் இவ்வளோ இனிமையாக இருக்குது அருமையாக இருக்குது இதில் இவ்வளோ நுட்பங்கள் இருக்குது இலக்கியங்கள் இருக்குது கலைகள் இருக்குது இவ்வளோ கலைகள் தமிழில் இருக்குதான்னு படித்து அதை வியந்து நம்மள தேடி பார்க்கவும் அதை உறுதி செய்யவும் இங்கே தேடி நாடி வராங்க ஆனால் நம்ம வந்து அதை தேடுறோமோ நாடுறோமோ தெரியல ஆங்கிலம் கலந்து இருந்தால் புரிஞ்சிக்கிட்டால் போதும் நம்ம பிள்ளைங்க எதுவாக எடுத்தாலும் ஆங்கிலம் ஆங்கிலம் எந்த தொழிலுக்காக ஆங்கிலத்தை கற்றுக்கிட்ட வந்த கற்றுக்க இருந்தவங்க இப்போ சகலமும் ஆங்கிலமாக போயிடுச்சு அதை பார்க்கும்போது இதை இன்னும் மேன்மையாக தமிழை முற்போக்காக நம்மளுக்கு நம்ம ஒரு ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கவும் அதை புரிஞ்சிக்கவும் தமிழில் சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கணும் அது பெத்தவங்களோட கடமை குடும்பத்தோடய கடமை சமுதாயத்தோடய கடமை நாட்டோட கடமை